நம்ம இப்போ கடன் வாங்குறோம் கடன் வாங்குறது கடன் பெறுவது ரெண்டுமே இப்போ நம்ம கடன் வாங்கிட்டு வர்றது அதில் வந்து வரவு அவங்களுக்கு அது வரவு நமக்கு அது என்னது அன்னைலேருந்து தொகு கடன் அப்போ நம்ம அந்த தொகையை நம்ம செலுத்துகிற வரைக்கும் நம்மளுடைய பொருள் மானம் அங்கே அடகில் இருக்கும் அப்போ அந்த க பொருளை நம்ம திரும்ப மீட்கணும் அப்படினா அதற்கான வட்டி தொகையை தொகை பிளஸ் அதுன்னு கூடுதலாக அதற்கான வட்டி தொகை ரெண்டையும் சேர்த்து அந்த தொகையோடு முதலீடை வந்து சேர்த்து கொடுத்தா மட்டும் தான் திரும்ப நம்ம அந்த நகையை வந்து பெற முடியும் இது கடன் மற்றும் வரவை வரவை நம்ம வந்து கையாள நம் வரவ வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படினா நமக்கு வந்து இப்போ போயிட்டு நகையை கடை அடகு அடகு வைக்கிறோம் அதுலிட்டு ஒரு தொகை கிடைக்கிது அந்த தொகையை நம்ம வட்டிக்கு விடுறோம் அதை வட்டிக்கு விட்டு அதை வந்து இதில் வர லாபம் நமக்கு ரெண்டு பைசா வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் அதை நம்ம வெளியில விட்டோம் அப்படினா பத்து பைசா வட்டிக்கு நமக்கு வரும் அப்போ வாங்கியோ இல்லை காப்பீடுகள்ளையோ கொடுக்கும் பொழுது இன்ரெஸ்ட்டு வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும் பொழுது அதில் நமக்கு லாபம் தான் கிடைக்குது நம்ம இப்போ நகையை வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ்ஸோ அல்லது மற்ற எதாவது ஒரு செயல் செஞ்சு அதில் நமக்கு லாஸ் ஆனால் தான் அது நமக்கு லாசு மற்றபடி நம்ம ஒரு மூணு பைசா கடை வட்டிக்கு போய் வங்கியில கணக்கு வச்சுட்டு அதுலிட்டு நம்ம ஒரு பத்து பைசாவுக்கு வெளியில விட்டோம் வட்டிக்கு விட்டோம் அப்படின்னா அமௌன்ட்டுக்கு தொகையும் கூடும் அதனுடைய வட்டியின் மதிப்பும் என்ன செய்யும் கூடுங்கறது ஒன்று அது மாதிரி காப்பீடு காப்பீடு திட்டம் நம்ம இப்போ எடுக்குறோம் அந்த காப்பீடு திட்டத்தில் நம்மளுக்கு ஒடம் சரி இல்லைனா அதற்கான ஃபுல் செலவும் அவங்க ஏற்றுகிறாங்க சப்போஸ் நம்ம தவறிவிட்டோம் அப்படின்னா அதற்கான தொகையை கூடுதலாக வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்போ அதுலையும் நமக்கு என்ன அப்படின்னா நிறைகள் தான் இருக்கு ஸோ நம்ம காப்பீடு எடுத்தாலும் சரி வங்கிக் கணக்குலையும் சரி நமக்கு கடனோ அல்லது வரவோ வந்து என்னது கையாள முறையில் நம்ம பார்த்தோம்னா ரெண்டுமே நல்ல முறைன்னு தான் சொல்லணும்